ரியல் எஸ்டேட் புரோக்கரா இது மாதிரி பெரம்பலூர்லேருந்து துறையூர் ரூட்டில் இடம் வேணும் அங்கே எவ்வளோ நல்ல ரேட்டில் இடம் இருக்குமா ஒன்று துறையூர்லேருந்து ஆத்தூர் ரோடு இல்லாட்டி துறையூர்லேருந்து பெரம்பலூர் ரோடு ரேட்டு எந்த மாதிரி வேணும் ஆ பெரம்பலூர் சரௌண்டிங்கில் எங்கேங்க இடம் வெச்சுருக்கீங்க ம் ம்

சுற்றி டவுனா ஆஸ்பத்திரி ஸ்கூலு ரெண்டு கிலோ மீட்ரில் ஏர் ரெண்டு கிலோ மீட்ரில் ஏர்போட்டு சரி சரி இஷ்டம்னா வாங்கிக்கிறேன் சரி சரி பார்த்து சொல்கிறேன் நீங்கள் எந்த ஊர் சரிண்ண சரிண்ண சரி வைக்கிறேன் ஆ பேசிக்கிடுவோம் பேசிக்கிடுவோம் சரிண்ண ஆ சரிண்ண